எங்கேப்பா இருக்கிற சாப்பாடு சொல்லி இப்போ ஒரு மணி நேரம் ஆகுது ஆர்ட்ரு பண்ணி இன்னும் கொண்டுக்கிட்டு வரல எந்நேரம் கொண்டாந்து சேர்றது எந்நேரம்னு சொல்லப்பா ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுலோ இன்னும் எந்நேரம் கொண்டாந்து சேர்த்துறது பசிக்குதுல்லோ மத்தியானம் ஆகி போச்சு அப்புறம் பசியோடு அன்னந்தண்ணி இருக்கிறது கொண்டாந்து சேர்த்துங்க எந்நேரம் கொண்டுக்கிட்டு வர்றது இன்னும் ஒரு மணி நேரம் ஆகுமா ஒரு மணி நேரம் ஆனால் அப்புறம் என்ன சாப்பிட்றது பசியா இருக்குதே இன்னும் எவ்வளோ நேரம் சரி சட்டுனு சீக்கிரமாக கொண்டுகிட்டு வந்து சேர்த்து